நான் வாங்கின ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன அப்படினா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குன அது வந்து நான் கல்யாணத்தப்போ வாங்கின ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் ஆயி பன்னெண்டு பதிமூணு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் இன்னமும் என்ன மாதிரி உழச்சிட்டே இருக்கு கல்யாணம் ஆயி நான் இந்த வீட்டுக்கு வந்து உழைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த ஃப்ரிட்ஜ்ஜூம் என் கூட சேர்ந்து அதோட பணியையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த வாங்கின ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் இன்னமும் உழைக்கிது அப்படின் போது எனக்கு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அதுவும் ஓயாம உழைக்குது நானும் ஓயாம உழைச்சிட்டுருக்கேன் தேங்க் யூ